புற்றுநோய் சிகிச்சையை பார்த்தீங்கன்னா எங்கள் இங்கே நாங்கள் இருக்கிற கிராமத்தில் வந்து அந்த மாதிரி அது கொடுக்குற அளவுக்கு அந்த அந்த புற்றுநோய் சிகிச்சை அளவுக்கு எங்கள் சைடில் இந்த எங்கள் ஜிஹச்சில் அந்த வசதி இல்லை ஆனால் வந்துட்டு எங்கள் கிராமத்தில் இல்லை ஆனால் எங்களுக்கு மாவட்டம் கடலூர் தான் ஆனால் கடலூர் எங்களுக்கு பக்கந்தான் கடலூர் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாத்துக்குமே சிகிச்சை இருக்குது அதில் வந்து அமௌன்ட்டும் இல்லை ஃப்ரீயா தான் பண்ணுவாங்க புற்றுநோய் சரி பண்ணுவாங்க நார்மலாக ச சின்னதாக ஏதாவது இருந்தால் நார்மலான சிகிச்சையில் சரி பண்ணுவாங்கள் இல்லை ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபிஸியோதெரப்பி இந்த எலிஸ் பண்ணுறது அப்படி அதில் எந்த மாதிரின்னா என்ன இருக்கோ கீமோ அந்தமாதிரி எல்லாமே எல்லா சிகிச்சையுமே இங்கே கடலூர் ஜிஹச்சில் இருக்குது அங்கே எல்லாமே க்யோர் க்யூர் பண்ணிடுவாங்கள்